ஹலோ டூரிஸ்ட் ஏஜென்ஸிங்களா மேம் ஒன்றுல்லைங்க இப்போது முதுமலை போலாம்னு நாங்கள் ப்ளான் பண்ணியிருக்கோம் மேம் ஆ நாங்கள் திருப்பூர்லேருந்து கூப்பிட்ருக்கோம் மேம் ஓகே மேம் நாங்கள் ஆறு பேர் வரோம் மேம் ஒன் டே ப்ளான் தாங்க மேம் டுடே டுமாரோ கிளம்பிட்டு திரும்பி ஒன் டே கழிச்சி வந்துடுவோம் மேம் ஓகே மேம் இங்கேருந்து வரத்துக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும் மேம் நீங்கள் ஓகே மேம்

ஓகே மேம் நீங்களே ப்ரொவைட் பண்ணிடுவிங்களா மேம் ஓகே மேம் ஓகேன்னா இப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவிங்க மேம் ஓகே மேம் சிக்ஸ் மெம்பர்ஸ் ஒட்டுக்கா வரதுனால ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது இருக்குதுங்களா ஓகே மேம் எங்கள்கூட வரவங்க இப்போ லேடிங்களா ஜென்னுங்களா ஓகே ஓகேங்க சரி ஓகேங்க மேம் ஓகே மேம் இப்போ நாங்கள் சிக்ஸ் மெம்பர்ஸ் வரோம் சில்ரன்ஸோடு சேர்ந்துதான் வரோம் கொஞ்சம் எங்களுக்கு கேர்ஃபுல்லாக பார்த்துக்குற மாதிரி ஒரு நல்ல ஆள் வேணும் சேம்டைம் வந்து எங்களுக்கு சுத்தமாகவே ஏதும் தெரியாதுங்க ஸோ கரெக்டான ப்ளேஸ்லாம் கரெக்டாக காட்டணும் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் சரி ஓகே மேம் சரி தேங்க்யூ மேம்